தமிழ்நாட்டில் எப்படின்னா இங்கே வந்து எல்லா எல்லா கல்ச்சர் ஆளுங்களும் தமிழ்நாட்டில் வாழ்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் எப்படின்னா ஸ்டைலு தான் அங்கே எப்படி இது பண்ணுறாங்களோ மெஹந்தி ஃபங்க்ஷன் பெண் அழைப்பு ஃபங்க்ஷன் டிஜே ஃபங்க்ஷன் அந்தமாதிரி எக்ஸாம்ப்பில் கல்யாணன்னா இங்கேயும் அந்தமாதிரி ஃபங்க்ஷனுங்க மெஹந்தி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் பெண் அழைப்பு அந்தமாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் இங்கே அங்கே எப்படி அந்த அங்கே எப்படி இது கடைப்புடிக்கிறாங்களோ இப்போ அதேமா அந்தமாதிரி இப்போ இங்கேயும் தமிழ்நாட்லையும் எல்லா கடைபுடிக்க ஆரம்பிச்சிவிட்டாங்க தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்காரங்களும் வாழ்றாங்க தான் அவங்கவுங்க டிரஸ் கோடு இப்போ கல்யாணனா சாரீ இந்தமாதிரி அவங்கவுங்க ஒருமாதிரி டிரஸ் கோடு